நான் அதிகமாக பார்க்குற விளையாட்டு கிரிக்கெட்டு அது நான் என் லீவு நாளில் மேட்ச் இருந்தால் டிவி லைவ் ஷோவாக பார்ப்பேன் இல்லை ஆஃபீஸ்சில் இருக்கேன் அப்படின்னா வெளியில் வந்து கிரிக்இன்ஃபோங்கிற வெப்சைட்டில் கிரிக்கெட் ஸ்கோரை மட்டும் நான் செக் பண்ணிப்பேன் ஸோ என்னால் லைவ்வாக மேட்ச் பார்க்க முடியாது பட் வெளியில் வந்துட்டு ஆஃப்டர் ஆபீஸ் ஹவர்ஸ் நான் வந்து அதோடய ஹைலைட்சை யூடியூப்பில் நான் பார்த்துப்பேன் ஸோ இது மூலிமா நான் என்னோடய என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன்